மேம் இந்த கண் கண் பார்வை சரியாக தெர் சரியாக தெரியலேன்னு சொல்லியிருந்தேன்ல மேம் ஆ அது இல்லை நான் ரொம்ப நாள் வந்து ரெட்டிஷ்ஷாவே இருந்துச்சு மேம் கண் இப்போ திடீர்ன்னு அது வந்து ரொம்ப மங்கலாக தெரியுது அது என்ன ப்ராப்ளம்மா மேம் ஆ ஐ மருந்து போட்டிருந்தேன் மேம் ரெட்டிஷ்ஷாக இருக்கிறனால லிக்யூடு ஊற்றினேன் மேம் ஐ ட்ராப் போட்டேன்

ஓகே மேம் எங்கே லொக்கேஷன் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நான் வரேன் மேம் அதான் சொல்லியிருந்தேன்ல மேம் அதனாலதான் இப்போ கால் பண்ணேன் அது நேராக வர்றதுக்குதான் நான் கால் பண்ணேன் ஏன்னா டைமிங் எப்போ மேம் இருப்பீங்க ஓகே மேம் ஓகே மேம் நான் சொல்கிறேங்க மேம் இப்போ லென்ஸ் எதுவும் போடணுமா மேம் லென்ஸ் போடுறமாரி இருக்குமா ஓகே மேம் இல்லை ஒரு ஒன் சைட் மட்டும் கொஞ்சம் மங்கலாக தெரியுது அந்த ரெட் ரெட்டான அந்த ஐ மட்டும் இந்த சைடு சைடியாதான் மேம் இருக்குது

ஓகே மேம் அந்த இதை நான் காண்டக்ட் பண்ணி புக் பண்ணி வரேன் மேம் ஆ இல்லை ஸ்பெக்ஸ் போடுறமாரி இருந்தால் இப்போ வ இப்போ செலவாகும்ல மேம் அதுக்குத்தான் கேட்குறேன் ஆ ஆ ஸ்பெக்ஸ்ஸுன்னால் எவ்வளோ வரும் லென்ஸ்ஸுன்னால் எவ்வளோ வரும் மேம் ஆ ஸ்பெக்ஸ்ன்னால் மேம் ஸ்பெக்ஸ்ஸுன்னால் எவ்வளோ வரும் ஓகே மேம் நான் இந்த வீட்டில பார்த்து கேட்டு சொல்கிறேன் மேம் இந்த ஸ்பெக்ஸ்ஸுக்கு மட்டும் ஆ ஆமாம் மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே இது ஈ ஈவினிங் ட்வெல் த்ரீ ஓ க்ளாக்கா ஓகே ஓகே மேம் நான் என்ன ட்வெல் தேர்ட்டிக்கு நான்

ஓகே மேம் நீங்கள் அட்ரெஸ் சென்ட் பண்ணிங்கன்னால் நான் டைமிங் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எனக்கு ட டைம் புக் பண்ணிகொடுங்க ஆ ஓகே மேம் ஓகேங்க நான் என்ன இஷ்யூன்னாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் ம் தேங்க்கியூ மேம்